நான் வந்து அடிக்கடி பயணம் செஞ்சிகிட்டே இருப்பேன் அதுக்கான காரணங்கள் ஒன்றில்ல ரெண்டில்ல நிறையாவே இருக்கு முதல்ல சொல்லணும் அப்படின்னா நான் முதல்ல வந்து ஒரு ஹாஸ்ட்லர் நான் வந்து இந்த காலேஜ்காக ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன் அதனால நான் எங்கள் வீடு வந்து வேறு இடத்துல இருக்கு ஸோ நான் வந்து சாட்ர்டே சண்டே அந்தமாதிரி இந்த லீவுங்கிற அந்த நாட்கள் எல்லாம் வந்து நான் என் வீட்டுக்கு போயிருவேன் வீட்டுக்கு போறப்போ நான் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு ஹார்ஸ் ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹார்ஸ் அந்தமாதிரி ட்ராவல் பண்ணி தான் போவேன் அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஒரு எனக்கான டைம் அதை வந்து நான் மட்டும் வந்து நான் நானாக உணர்கிற டைம் அது அது வந்து வேறு யாருமே இருக்கமாட்டாங்க நல்லா பாட்டு கேட்டுகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு நானாக போய்விட்டு வருவேன் அதுக்கப்புறம் வந்து என்னோட நேட்டிவ்க்கு நான் அடிக்கடி போய்விட்டு வருவேன் என்னோட சொந்த ஊருக்கு அங்கே போய் என்னோடைய தாத்தா பாட்டி அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு கொஞ்சம் நாள் அந்த வெகேஷன் டைம்லாம் அவங்கக்கூடையும் கொஞ்சம் நாட்கள் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு நான் வருவேன் அப்புறோம் சில இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இந்த காதுகுத்து கல்யாணம் அப்புறோம் இந்தமாதிரி நிறையா இருக்கும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் அப்பப்போ போய் பார்த்துட்டு ட்ராவல் பண்ணிடலாம் வருவோம் அதுக்காக அப்புறோம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொஞ்சம் நான் நிறையா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம் அவங்க எல்லாரும் நாங்கள் எல்லாரும் கேதர் பண்ணி கொஞ்சம் எங்கேயாச்சும் தூரமாக லாங் டிஸ்டன்ஸ்ஸாக போய்விட்டு நாங்கள் பயணம் பண்ணிவிட்டு நாங்கள் வருவோம் நாங்கல்லாம் குடும்பமாக வெறும் நாங்கள் மட்டும் அப்படின்னு நாங்கள் எங்கேயாச்சும் தனியாக போகணும் எங்கேயாச்சும் பயணம் பண்ணி எங்கையா சின்ன ட்ரிப் மாதிரி போகணுன்னா நாங்கள் அங்கேல்லாம் போய்விட்டு எங்களுக்கு லீவ் இருக்கும் போது ஜாலியாக போய்விட்டு டைம் எல்லாம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு நாள் ஸ்டே எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வருவோம் ஸோ இந்தமாதிரி நிறைய தரவ ட்ராவல் பண்ணிவிட்டு போவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடிக்கடியும் போய்விட்டு போய்விட்டு வருவேன்